ஆ சொல்லுங்கள் தம்பி ஆமாம்ப்பா

சரி என்ன செடியெலாம் நடப் போகிறீங்க என்ன உங்கள் திட்டம் என்ன சரி சரி சரி இதை வந்து நம்ம செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து இயற்கை உரங்களே நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான ரசாயனங்கள் இல்லாத நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை நம்ம பயிர் செஞ்சு எடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு விதைகள் இருக்குது அதை நீங்கள் முதல்ல சின்னதாக மண்ணில் பாத்தி கட்டி அந்த பாத்தியில் அந்த மண்ணை விதைகளை போட்டு மண்ணை லேசாக தூவிவிட்டு அது மொளைச்சி வரவரையும் கொஞ்சம் காத்திருக்கணும் அதுக்கு பிற்பாடு ஓரளவுக்கு நம்ம ஒரு அரை அடிக்கு அது வளர்ந்த பிற்பாடு தினமும் தண்ணி ஊற்றிட்டே வாங்க ஒரு அரை அடிக்கு வளர்ந்த பிற்பாடு அதை வந்து வேறொரு இடத்துல தள்ளி தள்ளி எடுத்து நடுற மாதிரி நட்டுக்கணும் இப்படி நட்டுவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இதெலாம் செய்கிறத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல அந்த செடியை வளர்க்கணுன்னு நினைக்கிறிங்களோ அங்கே வந்து உரங்கள் கொஞ்சம் இட்டு வைக்கணும் உதாரணமாக மண்புழு உரம் முதல்ல கொடுக்கலாம் அப்புறமா வந்து அதுக்கு மேலே வந்து இயற்கை சாணங்கள் இருக்குதில்லையா மாட்டுச் சாணத்தை வந்து கொஞ்சம் போட்டு அதை மண்ணை கொஞ்சம் தயார் செய்யலாம் அதுக்கு பிற்பாடு அந்த மண் ஒரு பத்து நாள்ல தயார் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்தமாதிரி பாதியில் நீங்கள் வளர்த்த அந்த மிளகா செடி தக்காளி செடி அப்புறம் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் கொண்டு வந்து இந்த இடங்கள்ல நீங்கள் நல்ல பள்ளத்தில் நட்டிங்கன்னால் அது நல்லா வளர்ச்சியாக கிடைக்கும் தண்ணி வந்து சீரான இடைவெளியில கொடுங்க அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சகாவ்யான்னு ஒன்று இருக்குது பஞ்சகாவ்யானா அஞ்சு பொருள் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு இயற்கை உரம் அதுக்கு வந்து ரொம்பவெலாம் நம்ம வெளியிலலாம் செலவு பண்ணியெலாம் நம்ம வாங்க தேவையில்ல நம்மளே தயாரிச்சுக்கலாம் ஒரு இருபது நாள் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னால் அதுவே தயார் ஆகிடும் அதுக்கு அஞ்சு விஷயம் நம்ம செய்யணும் மாட்டுடைய சாணம் மாட்டுடைய கோமியம் அதுக்கப்புறம் பால் தயிர் அப்புறம் கொஞ்சம் நாட்டுச் சக்கரை இதை வந்து கலந்து வச்சிக்கணும் எல்லாத்தையும் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கணக் எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் நாட்டுச் சக்கரை மட்டும் ஒரு நூறு கிராம் சேர்த்து கோமியம் ஒரு லிட்ரு சாணம் ஒரு கிலோ தயிர் ஒரு அரை லிட்ரு பால் ஒரு அரை லிட்ரு சேர்த்து இது எல்லாத்தையும் கலக்கி காலையிலேயும் சாயுங்காலமும் ஒரு பிளாஸ்டிக்கு வாளியில ஊற்றி வச்சு கலக்கிட்டே இருங்கள் ஒரு இருபது நாள் கழிச்சு அது தயாராகிடும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா செடி நல்லா ஒரு அடிக்கு வளர்ந்த பிற்பாடு அது மேலே தெளிச்சிங்கள் அப்படினா அது காட்டுல இருக்கக்கூடிய நைட்ரஜன்னு சொல்லக்கூடிய வாயு வந்து சீக்கிரமாக கிரகிச்சுக்கிறதுக்கு இது உதவும் மண்ணுக்கு வளத்தை கொடுக்கும் நிறைய காய்கறிகள் நம்ம இயற்கையான முறையில் தயாரிச்சிக்கலாம் இதுதான் இயற்கை உரங்கள் மூலமாக நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கான வழி இதை செஞ்சுப் பாருங்கள் நல்லா பலன் கிடைக்கும் நன்றிப்பா